இது கன்சல்ட்டிங் இது கன்சல்ட்டிங் பிளேஸ்மெண்ட்டா இது மாதிரி ஜாப் வேக்கன்சி இருக்கான்னு கேட்டிருந்தேன் நான் டூ மேம் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ண மேம் ம் கம்பெனி மூலயமாவே இருக்கட்டுமே டுவெண்ட்டி தெளசன்ட் தேர்ட்டி தெளசன்ட் அப்படி இருந்தால் போதும்

ஆ நாட் மேம் மந்திலி மந்திலி தரிங்களா இல்லை ஈஎம்ஐ மூலமாக

ஆ ஒரே ரூ ஒரே ரூமிலே இவ்வளோ பேருமா

இப்போ விசா முடிகிறதுக்கு விசா முடிகிறதுக்கு ஓன் இயர் டூ இயர் இப்படிதான் வீட்டுக்கு அமுச்சு விடுவீங்களா முடிஞ்சதுக்கு அப்புறந்தானா நடுவில் ஏதாச்சும்

எமர்ஜென்சினால் நடுவில் கேட்டு கூட நம்ம வாங்கிகலாமா லீவு ஹவர்ஸ்சு எத்தனை ஹவர்ஸ்சில் வேலை ஒர்க்கிங் நைட் ஷிப்ட்டு எதாவது இருக்குமா வீக்லி மந்லி எவ்வளோ லீவ் தருவீங்க சண்டே மட்டும்தானா இல்லை ஏதோ எமர்ஜென்சி ஃபீவர் ஆ இட்ஸ் ஓகே மேடம் ஆ ஓகே மேடம்